ஹலோ மீன்காரங்களா கெண்டை மீன் வேணுங்க என்ன மீனுங்க இருக்குது நீ அதெல்லாம் சொல்ல வேண்டாம் நான் கேட்கறேன் சொல்லு கெண்டை மீன் ஒரு ரெண்டு கிலோ நல்லா க்ளீனு பண்ணுங்கள் எங்கே பிடிச்சதுங்க எந்த ஏரி மீனா கடல் மீனா நல்லா க்ளீனு பண்ணி வைக்கணும் அதில் ரெண்டு கிலோ பாப்புலேட் மீன் இருக்குதா அது ஒரு கிலோ அதுவும் க்ளீனு பண்ணணுங்க

எவ்வளோ அது விலை பத்து ரூவாலாம் இல்லை ஐம்பது ரூவாதான் குறைக்கணுமா ம் கெண்டை மீனெலாம் ஐம்பது ரூவா குறைச்சிக்சுட்டா இதில் ஐம்பது ரூவான்னா இரநூறுவா போட்டுக்கொங்க அதில் ஒரு கிலோ வேணும் நண்டு இருக்கா நண்டு ஒரு கிலோ வேணும் அது எவ்வளோ கிலோ ம் எல்லாம் முந்நூறுவாயிலே போகிறீயா ம் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வரணும் அது எங்கள் ஏரியில் பிடிச்சதா கடலில் பிடிச்சதா ஆ நல்ல இப்போ பிடிச்ச மீனாக இருக்கணும் நேற்று பிடிச்ச மீன் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதுதான் பழைய மீன் இருக்கக்கூடாது நண்டு மீனெலாம் எல்லாம் புதுசாகவே இருக்கணும் ஆ ம் வந்து பார்க்குவேன் நாளைய மீன் நேற்று மீனெலாம் இருந்தால் வாபஸ் பண்ணிவிடுவேன் ம் ம் சரிங்க அதுவரைக்கும் கெண்டை மீனில் ரெண்டு கிலோ கட்டுங்க பாப்புலேட்டு மீன் பாப்புலேட்டு மீன் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ அப்புறம் சிலேபி கெண்டை அது ஒரு கிலோ ஆ எல்லாம் க்ளீனு பண்ணி வையுங்க ஆ விலைதான் விலை விலை ஜாஸ்தி சொல்லுறீங்க கம்மி பண்ணுங்க ஆ ஏன் குறைக்க முடியாது முந்நூறுபா நானூறுபா இப்படியா தருவாங்க முந்நூறுபா போட்டுக்கோங்க ஹூம் அப்புறம் காசு மட்டும் எப்படி வருது ஆள் பண்ணி பண்றதுனால்

சரிங்க சரிங்க வறேன் ஆ ஆ கம்மி இப்போ வர்றேங்க கம்மி பண்ணி வைங்க நல்லா க்ளீனு பண்ணி நேத்தைய மீன் முந்தாநாளெலாம் இருக்கக்கூடாது வந்து பார்த்துட்டு பண்ணுங்க ஆ நாளைக்கு வர்றேங்க ஆ நாளைக்கு வர்றேன் கட்டி வையுங்க